தமிழ்நாட்டில் அறிவியல் மற்றும் தொலில்நுட்ப தொடர்பான பிரச்சினைகளை உங்கள் உங்களிடம் எப்படி கையாள்கிறீர்கள் என்றால் நம்மக்கிட்ட தமிழ்நாட்டுல வந்து ஏகப்பட்ட அறிவியல் பிரச்சினை வருது தொழில்நுட்ப எல்லாமே ஒரு ஸ்டேஜில வந்துட்டுதான் இருக்குது அதைவந்து நம்ம எப்படி டெசிஷன் எடுத்து மேக் பண்ணி கொண்டு போகணுன்றது வந்து அவங்கவுங்க ஸ்டேஜில அவங்க இதை பண்ணிட்டுதான் இருப்பாங்கள் அறிவியல் அப்படின்றதை வந்து இன்றைய தொழில்ல இன்றைய வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் அறிவியல் அப்படின்றது என்ன அப்படின்னா டெய்லி லைஃப்ல வந்து நடந்துகிட்ருக்க ஒரு விஷியமாகும் சயின்ஸ் அப்படின்றதே நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷியம் ஆக்ஷன் மோஷன் எல்லாமே என்னென்னா சயின்ஸ்லதான் வருது ஒவ்வொரு நாளும் தொழில்நுட்பம் வளர்ந்துக்கிட்டேதான் இருக்குது சிலநேரம் வளருது சிலநேரம் டக்குன்னு ப்ராஜெக்ட் எதுவுமே இல்லாம டவுனாகி திருப்பி ஆளெல்லாம் இருந்து வேலையிலேர்ந்து எடுத்து திருப்பி புது ப்ராஜெக்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது திருப்பி புதுசாக ஃப்ரெஷ்ஷராக எடுக்கிறாங்க இன்றைய தினத்தில் படிப்பும் வளருது ஃப்ரெஷ்ஷர்ஸும் அதிகமாக வர்றாங்க திருப்பி உள்ளேயும் ஜாயிண்ட் ஆகுறாங்கள் வேலைவாய்ப்பு தட்டுப்பாடாக இருக்குது திருப்பி புதுப்புது டெக்னாலஜியை யூஸ் பண்ணி திருப்பி வேலைக்கும் ஆள் எடுக்குறாங்கள் இந்தமாதிரி ஒவ்வொரு இதுவந்து ஒரு ரொட்டினாகவே போயிகிட்ருக்குது கல்வி ஒருபக்கம் வளருது வேலைவாய்ப்பும் ஒருபக்கம் வளருது சிலநேரம் கல்வி அதிகமாக வளர்ந்துச்சினால் வேலைவாய்ப்பு கொஞ்சம் கம்மியாகுது திருப்பி அதை சரிபண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷரா ஒருசில பேரெல்லாம் எடுத்து வெளியே எடுத்துட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷரை வந்து உள்ள கொண்டுவராங்க திருப்பி அதில்வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து போயிகிட்ருக்குது

இது எல்லாமே ஒரு வளர்ச்சி ஒரு ஒ ஒரு ரொட்டினாக இதெல்லாம் போயிகிட்ருக்குது லைக்கு சயின்ஸ் வந்து அப்படின்றதுவந்து என்னென்னா அது டெய்லி லைஃப்ல நடக்கிறதுதான் நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஆக்ஷனும் மோஷன் எல்லாத்திலியும் என்னென்னா ஆக்ஷன்ஸு எல்லாத்திலியும் என்னென்னா சயின்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது சயின்ஸ் இல்லை அப்படின்றதை வந்து எதிலையுமே சொல்லமுடியாது எல்லா விஷியத்துலையுமே சயின்ஸ் வந்து இருக்குது அப்படின்றதை வந்து நான் ஆணித்தனமாக இதில் தெரிஞ்சிக்கிறேன் தெரிவிக்கிறேன் அதுமட்டும் இல்லாமல் நிறையா தொடர்பான சில சயின்ஸ் மூலயமா சில பிரச்சினைகள் வர்றதான் செய்யும் அதுமாதிரி சில தொழில்நுட்ப வேஸ்டேஜ்னாலையும் நம்மளுக்கு உலகத்தில் இருக்கிற எர்த்தில் இருக்கிறது சில அஃபெக்ட் ஆகுது அதுமாதிரி நிறையா இஸ்யூஸ் வருது அறிவியல் வந்து மேல் மேல் போய்ட்டுதான் இருக்குது விஞ்ஞானி நாஸா எதேதோ புதுசாக மார்ஸ்ல வந்து இருக்கலாம் நிலவில் போய் ஆராய்ச்சி பண்ணாங்கள் நிறையா அந்தமாதிரி விஷயம்லாம் போய்ட்டுதான் இருந்துச்சு அது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ஃபாலோவ் பண்ணி இருக்கணும் அதுமாதிரி தொழில்நுட்பம் வளர்ச்சி அப்படின்றது வந்து வளர்ச்சி அப்படின்றது வளர் வளர்ச்சியாகதான் இருக்கணும் அதுமாதிரி தொழில்நுட்பம் எப்பவேணா சரியலாம் ஏறலாம் இறங்கலாம் அந்தமாதிரி நிலையிலதான் எப்பயுமே இருக்கும் ஏன்னா எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக எந்த விஷியமுமே இப்படியே அப்படின்றது இருக்கவே இருக்காது ஒருசில நேரம் பங்குச்ச தொழில்நுட்பம் வந்து அறிவியல் வந்து மேலேப்போகும் ஒருசில டைம் வந்து டக்குன்னு கீழே இறங்கும் எப்படி ச ஃபார் எக்ஸாம்புள் என்ன சொல்லலாம் அப்படின்னா லைக் இன்ஜினியர்ஸோட வாழ்க்கை இன்ஜினியரிங் படிச்சவங்கள் எல்லாமே ஒருக்கட்டத்தில் வேலை இல்லாமல் சும்மா இருக்காங்கள் விஐபி அப்படின்றமாரி அதேமாதிரிதான் இப்போ இன்ஜினியர்ஸுக்கு வந்து நிறையா வேல்யூ இருக்குது மிகப்பெரிய வேல்யூ இருக்குது அதுமாதிரி ஒவ்வொரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் சரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் சரி ஒவ்வொரு ஈசி எல்லாமே நிறையா தொழில்நுட்பம் இருக்குது அதுக்கேத்தமாதிரி ஒவ்வொரு சில வேலைலாம் இருக்குது அதை நம்ம பிக்கப் பண்ணி கொண்டுப்போய் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறது வந்து நம்ம கையில்தான் இருக்குது எந்த வே ரூட்டு வந்து கரெக்டாக இருக்கோ எந்த அறிவியல்ல போனால் எந்த தொழில்நுட்பத்துல போனால் கரெக்டான வழியா இருக்கோ அப்படின்றது பார்க்குறது நம்ம வேலை நம்மளோட இதாகதான் இருக்குது அதுமாதிரி இதில் சில பிரச்சினைகள் இருக்கதான் செய்யும் அந்த பிரச்சினைன்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணமுடியாது ஸோ தொழில்நுட்பம் வளர வளர பிரச்சினையும் இருக்கும் அதெல்லாம் கவர்மெண்ட் சரிப்பண்ணி சரிப்பண்ணி எல்லாத்திலியும் இதுப்பண்ணி நம்ம அதுக்கேத்தமாதிரி என்ன ரூட்ல போனால் கரெக்டாக இருக்குமோ அந்த ரூட்ல போய் நம்ம பெனிஃபிட் அடைஞ்சிக்கணும் அதுமாதிரி நம்ம பண்ணுற ஒரு சின்ன விஷயமுமே வேர்ல்டுக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெருசாக இருக்கும் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வேர்ல்டு வளர்ந்தாதான் ஒவ்வொரு குடும்பமுமே வளரும் அவன் புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சாதான் அதுக்கேத்தமாதிரி வேலைவாய்ப்பு வரும் அதுக்கேத்தமாதிரி சம்பளம் கொடுப்பாங்க ஸோ அந்த தொழில்நுட்பம் வளரும்போதுதான் இது எல்லாமே அறிவியல்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்வாங்கள் தமில்நாட்டில் அறிவியல் வந்து ஒரு பெருசாக ஒரு சாதனை பண்ணிக்கிட்டுதான் இருக்குது அடுத்தடுத்து பண்ணதான் போகுது இப்போ எப்படி நம்ம எஸ்விஎல் ராக்கெட் விட்டாங்களா அந்தமாதிரிதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்னுத்தையும் மங்கல்யான் விட்டு கண்டுபிடிச்சது நெக்ஸ்ட்டு அதைப்போயி கா ஆராய்ச்சி பண்ணது வாட்டர் இருக்கான்னு செக் பண்ணது நம்ம பூமியில போய் இருக்கலாமான்னு செக் பண்ணது அந்த உலகத்தில் போய் அந்த மார்ஸ்ல வாட் கல்டிவேட் பண்ணலாமா எல்லாமே புதுசு புதுசாக நிறையா அறிவியல்படி நடந்துக்கிட்டுதான் இருக்குது அதுமாதிரி தொழில்நுட்பம் ஐடி ஃபீல்டு ஒவ்வொரு நாளும் ஏறுது ஒரு நாள் இறங்குது எதுவுமே தொழில்நுட்பப்படி கான்ஸ்டண்ட்டாக இருக்கமுடியாது எல்லாமே அந்தந்த வேக்கு ஏத்தாப்புல போய்ட்டுதான் இருக்குது ஸோ அதை நம்ம கரெக்டாக மெயின் பண்ணிப்போகிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதுமாதிரி என்ன அப்படின்னா நாலேஜ் அப்படின்றது நம்ம நிறைய கேதர் படிக்கணும் இப்போ இருக்க உலகத்தில் படிப்பு இருக்கோ இல்லையோ நம்மளுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணிட்டு போகணும் எப்படி அடுத்த ஆளை சமாளிச்சு கொண்டுப்போய் இது பண்ணணும் இதெல்லாத்தையும் நம்ம கற்றுக்கணும் ஒரு ஐடி ஃபீல்ட்லையே போய்ட்டோன்னா அவன் நிறையா ஃப்ரெஷ்ஷர் இருக்கும் அது இருக்கும் செய்யும் என்னமாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் எந்தமாதிரி ஸ்மார்டாக ஒர்க் பண்ணிட்டு எந்தமாதிரி ஐடியாலாம் நம்ம கேதர் பண்ணணும் ஐடியா நம்ம கொடுக்கணும் புதுசாக க்ரியேட் பண்ணணும் இந்தமாதிரி நிறையா விஷியங்கள் வந்து இருக்குது அதேமாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒருசில விஷியத்தை வந்து புதுசாக கற்றுக்கணும் அந்தமாதிரி டைமிங்லாம் நிறையா இருக்குது அதையும் நம்ம பெருசாக கொண்டுவரணும் எல்லாமே ஒவ்வொரு கட்டத்திலியும் வந்து போய்ட்டுதான் இருக்கும் பிரச்சினைகள்ல பிரச்சினைகள்லாம் வந்து பார்க்கக்கூடாது அதுக்கான சால்வ் வந்து எப்பயுமே அந்த சயின்டிஃபிஸ் மூலயமா இருக்கதான் செய்யும் அதை நம்ம ஒரு வழில கொண்டுப்போய் தொழில்நுட்பத்த வந்து நம்ம மேலே கொண்டு வரணும் இதுதான் நமக்கு நல்லது நம்ம அறிவியலும் மற்ற தொழில்நுட்பம் தொடர்பான சில பிரச்சினைகள் வந்து நடந்துகிட்டுதான் இருக்குது அதுவந்து வேஸ்ட் மெட்டிரியல்ஸ் போகுது அந்த கழிவு போய் இதெல்லாமே ஒருபக்கம் இருக்கும் அது நல்லா பயோடிக்ரியேட் பண்ணி எக்கோ சிஸ்ட்டமாக கொண்டுவந்து இதெல்லாமே கரெக்டான லைஃப்ல போச்சு அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் நல்லா அனலைஸ் பண்ணிக்கலாம் நல்லா கவரேஜ் பண்ணிக்கலாம் அதை வந்து டிஸ்கஷன் பண்ணி அது எந்தமாதிரி கொண்டுபோகணும் எந்தமாதிரி பிரச்சினை இல்லாமல் இருக்கணும் இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கொண்டு வர்றதுதான் ஒரு சரியான தொழில்நுட்பமா இருக்கும் அதுமாதிரி அறிவியலும் வளரும் எல்லாமே வளர்ந்துகிட்டுதான் இருக்குது அப்படின்றத சொல்லலாம் அப்படின்றத அப்படின்றத சொல்லலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா டே டுடே லைஃப்ல நம்ம சயின்ஸு வந்து பார்த்துட்தான் இருக்கோம் அது வந்து ஒரு பெரிய இஸ்யூவாக இல்லை ஆனால் ஒவ்வொரு மூமெண்ட்லயும் சயின்ஸ் இருக்கிறத நம்ம நல்லா ஆராய்ஞ்சிக்கணும் நல்லாவும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்றது என்னோடய இப்போ இது அதுமாரி தொழில்நுட்பம் எந்த தொழில் பண்ணுனாலும் சரி நம்மளுக்கு பிடிச்ச ஒர்க்காக இருக்கணும் இந்தியாவுக்கும் நல்லா பெனிஃபிட் வரணும் நம்ம ஹோமும் நம்மளோட லைஃபும் நல்லா ரன் பண்ணணும் அந்தமாதிரி ஒரு மிகப்பெரியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா அப்படின் இருந்தால் நல்லா இருக்கும் ஸோ இதெல்லாத்தையும் நல்லா வேலை கற்றுக்கிட்டு நல்லா நாலேஜ் வளர்த்துக்கிட்டு நம்மளும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்றதை தொழில தொ தொழில்நுட்பமும் வளரணும் ஃபேமிலி வளரணும் மிடில்க்ளாஸ்ல இருக்கவங்களும் ஹை க்ளாஸ் வரணும் லோ க்ளாஸ் யாருமே இருக்கக்கூடாது ஓரளவுக்கு எல்லாருமே எல்லா தொழிலும் கற்றுக்கிட்டு எல்லாருமே படிச்சு பெரிய வேலைக்கு போகணும் தொழில்நுட்பம் வளரணும் அப்படின்றது அறிவியல் சம்மந்தமாக எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கணும் யாராருக்கெல்லாம் என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதெல்லாத்தையும் அவங்க கற்றுக்கிட்டு பெருசாக முன்னேறணும் அப்படின்றது வந்து ஒரு இந்தியாவுக்கு தேவையானது ஒன்று ப்ளஸ் நம்ம குடும்பத்துக்கு குடும்பத்தோட வளர்ச்சிக்கும் அது மிகப்பெரிய தேவையாக இருக்குது ஸோ அதனால தொழில்நுட்பமும் வளரணும் அறிவியலும் வளரணும் அப்படின்றதை எல்லாரும் நல்லா யோசிச்சிக்கோங்க அதுமாதிரி நம்மளோட நாலேஜையும் நம்ம கெயின் பண்ணிக்கணும் நம்ம நாளைக்கு நிறையா நாலேஜ் கத்துக்கிட்டால்தான் நம்மளோட ஃப்யூச்சருக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளை நம்பி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன்ஸ் வருது அவங்களுக்கும் வந்து என்னன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் தெரிவிச்சிக்கிறேன்